நான் படிக்கும்போதுங் ட்ராயிங்கெல்லாம் வந்து நல்லா சொல்லித்தருவாங்க ஆனால் வந்து நான் ஒரளவுக்கு தான் செய்வேங்க எனக்கு அதில் அதிகமான ஒரு ஆர்வம் இல்லைங்க ஆனால் வந்து என்ன அப்படின்னாங்க இதுக்குன்னு தனியாக வந்து எங்கள் டிஎன் பாளயத்துலேயே வந்து ஒரு பையன் வந்து எங்கள் கடைக்கு வந்து இந்தமாதிரி வந்து காலேஜி தனியாக இருக்குங்க உங்கள் பேரப்பசங்க பேத்திங்க எதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள் அங்கே படிக்க வச்சோமுன்னால் நல்லா ட்ராயிங் வரஞ்சு நல்லா அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இம்ப்ரூவ்மென்ட்டாகும் ஆனால் அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஆனால் எனக்கு வந்து இதில் வந்து ஆர்வம் இல்லைங்க அதனால் நான் அவங்கள வந்து அங்கே படித்து பண்ணலான்ட்டு ஒரு ஐப்பிராயத்தில் இருக்கேனுங்க